புண்ணிய ஸ்தலங்களில் இந்து மதத்தை பொறுத்தவரையில் வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு போன்ற நாட்களில் கோயில்களில் சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெறுகின்றன ஒவ்வொரு வகையான நிகழ்வுகளும் ஒவ்வொரு நாட்களும் முறையாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன புண்ணிய ஸ்தலங்களில் இந்து மதத்தை பொறுத்தவரையில் அதிகப்படியான சம்பிர்தாயங்கள் செய்யப்பட்டு வருகின்றன இப்போ கோயில் விழாக்கள் வீடு கிரகப்பிரவேசம் கல்யாணம் அந்தமாதிரி ஏகப்பட்ட நிகழ்வுகளில் புண்ணிய ஸ்தலங்களில் மத கலாச்சார நிகழ்வுகள் அதிகளவில் ஏற்படுத்தபடுகின்றன அதேப்போல் சர்ச்சில் வெள்ளி ஞாயறு பிராத்தனைக் கூட்டங்கள் சிறப்பு கூட்டங்கள் இளைஞர்களுக்கான கூட்டங்கள் ஆகியவை நடத்தப்படுகின்றன ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான வேண்டுதலை முன்னிறுத்தி பிராத்தனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதேப்போல் தர்காவில் மசூதிகளில் வெள்ளிகிழமை போன்ற நாட்களில் அதிகளவு தொழுகைகள் நடைபெற்று வருகின்றன இந்து மதங்களை பொறுத்தவரை அதிகப்படியான மத நிகழ்வுகள் கலாச்சார நிகழ்வுகள் ஏற்படுத்தப்படுகின்றன கோயில்களில் பஜனை மற்றும் கீர்த்தனைகள் அதிகளவில் பாடப்பட்டு வருகின்றன மார்கழி மாதம் பொறுத்தவரையில் டெய்லி தினந்தோறும் காலை மத மதகீர்த்தனைகள் பாடப்பட்டு வருகின்றன இதுப்போல் அதிகப்படியாக நிகழ்வுகளையில் வந்து ஏற்படு படுத்துவதால் மக்கள்கள் மிகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் பிராத்தனைக்கூட்டங்களில் கலந்துக்கொள்கின்றனர் மற்றும் மற்றும் பார்த்தா இது இது சமுதாய நிகழ்வுகள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் அதிகளவில் கோயில்களில் ஏற்படுத்தப்படுகின்றன இது போன்று பஜனைகள் கீர்த்தனைகள் சர்ச்சில் தர்காவில் ஏற்படுத்தப்படுவதால் அவ அவரவர்கள் மத நம்பிக்கைகள் மிக மிகவும் உறுதியாக இருக்கின்றனர்